தொண்டை வலியை குணப்படுத்துவதுக்கு எங்கள் ஊருங்களில் சுக்கு மிளகு இதைவந்து நசுக்கி ஒரு சுக்கு காபி மாதிரி போட்டு கொடுப்பாங்க அதுவந்து சில நேரங்களில் நல்லாவே வந்து ஒரு நல்ல ஒரு சரிபண்ணி கொடுக்கும் அதேமாதிரி இந்த குப்பைமேனின்னு சொல்லிட்டு ஒரு தாவரம் இருக்குது அந்த தாவரத்தை இலைகள பறித்து அதைவந்து கைகளில் போட்டு நல்லா நசுக்கி அதில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு தடவி அதை நல்லா கொ நல்லா குழ குழன்னு வர்ற மாதிரி அதை குழப்பி தொண்டையில் தடவுனாங்கனால் தொண்டைவலியை வந்து அது உடனே குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி இந்தமாதிரி தொண்டை பிரச்சினைகள் அதுக்கப்புறம் வயிற்று பிரச்சினைகள் வராமல் இருக்கிறதுக்கு எங்கள் ஏரியா எங்கள் கிராமங்களில் வந்து சில கீரைகள் கிடைக்கும் அந்த கீரைகளெலாம் என்ன பண்ணுவாங்கனால் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்வாங்க அடிக்கடி தொண்டை கட்டுறது இல்லை வந்து தொண்டை வலிக்கிறது தொண்டையில் ஏதாச்சும் இப்போ தானாகவே வந்து புண் ஏற்படுறது இந்தமாதிரி ஏதாச்சும் உடம்பில் இல்லையோ தொண்டையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சின இருந்துச்சுனால் அதற்கான தீர்வுகள் நிறைய இருக்குது கிராமப்புற சைடில் அதுலேயும் வந்து முன்னே சொன்னமாதிரி இந்த இஞ்சி சுக்கு மிளகு அதை எல்லாமே வந்து டீ குடிக்கும்போது அதில் நசுக்கி போட்டு நல்லா கொதிக்கவச்சு கொடுப்பாங்க இல்லைனா வந்து வெறும் சுக்கு மிளகு மட்டுமே வச்சு சுடுதண்ணியில் நல்லா போட்டு அதைவந்து ஒரு சுக்கு காபி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் குடிச்சுட்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அதில் அதிலருந்து தொண்டைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்ம நம்மளே உணரலாம் அதுமாதிரி தொண்டை வ வறட்சி இந்தமாதிரி இதுக்கும் சில கீரைகள் இருக்குது அந்தமாதிரி கீரைகளை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சினையும் வராது